எனக்கு பூச்செடி வளர்க்கறது தான் பிடிக்கும் ஏன்னா பூக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு டெய்லியும் தலையில் வச்சிட்டு போகிறதுக்கு அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி பூ இல்லாமல் இருக்க மாட்டேன் பழமும் நான் அதிகமாக விரும்பி சாப்பிறதுனால பழச்செடியும் நான் வளர்ப்பேன் எங்கள் வீட்டில நிறைய பழங்கள்லாம் பழச்செடில்லாம் இருக்குது நாங்கள் அதை டெய்லியும் தண்ணி விட்டு அந்த மாதிரி ப பராமரிச்சிகிட்ருக்கோம்